இப்போ வந்து நானு கேஸ் ஸ்டவ் வாங்கிருக்கேன் அந்த கேஸ் ஸ்டவ்வில் வந்து சீக்கிரமாக சமையல் பண்ணுறதுக்கு அது உதவி செய்யுது அதோடு இப்போ வந்து பட்டர்ஃபிளை பிராண்ட்டில் வாங்கிருக்க அது பார்க்கப்போனாக்கா மூணு அடுப்பு இருக்குது அதில் அதனால் ஒன்றுல சாதம் வச்சாலும் இன்னொன்றுல குழம்பு வச்சாலும் இன்னொன்றுல ரசம் வைக்கலாம் அப்படின்றமாரி இப்போ இருக்கிற அவசர காலத்துக்கு அது ரொம்பவும் உதவியாக இருக்குது அந்த காலத்துலலாம் வந்து விறகு பொரிக்கின்னு வந்து அந்த அடுப்பில் வச்சு புகையோடு போராடி மணிக்கணக்கு எடுத்துக்கிட்டு ஒரு சமையல் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்குள்ள பொழுதே விடிஞ்சிரும்ன்றமாதிரி அப்போ இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படி கிடையாது அது வந்து நமக்கு நல்ல விதமாக உதவி செய்து அதனால் டைமிங்கும் நமக்கு கம்மியாருக்குது அதோட கூட அரசாங்கத்தின் மூலிமா நமக்கு கேஸ் ஸ்டப் கேஸ் கொடுக்காறாங்க அதில் மானிய தொகையும் கொடுக்குறாங்க அதனால் வந்து நமக்கு பணமும் மிச்சமாகுது இது வந்து பாசிட்டிவான விஷயம் அப்படின்றமாரி சொல்லலாம்